சுபாஸ் காய்கறி கடைங்களாங்க ம் எனக்கு காய்கறி வேணும்ங்க ஆ என்னென்ன என்னென்ன காய்கறிங்கண்ணா இருக்குது

அண்ணா நான் சொல்கிற காய்யெல்லாம் நீங்கள் இது எழுதி வைச்சி நோட் பண்ணிக்கிறீங்களாங்கண்ணா எனக்கு வேணும் ஆ ஒரு அவரக்காய்ல ஒரு கால் கிலோ வேணும்ங்க ம் கத்திரிக்காய்ல ஒரு அரை கிலோங்க நெக்ஸ்ட்டு கேரட்டில் ஒரு கால் கிலோங்க ஆ வெங்காயம் ஒரு ஒரு கிலோங்க அதுக்கப்றம் கீரை அது கீரையில் கீரைல என்னென்ன கீரைங்க இருக்குது

ம் சிறுகீரை அகத்திக்கீரை அந்த கீரை இருக்காங்கண்ணா ம் அதில் ஒரு ரெண்டு ரெண்டு கட்டு எடுத்து வைச்சிருங்கண்ணா அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு கட்டு எவ்வளோங்க ம் ஓகேங்கண்ணா அப்போ இப்போ ஒரு மூணு கத்தையா மூணு மூணு கத்தையா எடுத்து வைச்சிருங்கண்ணா ஆ ஆ காய்கறியெல்லாம் கொஞ்சம் ஃரெஷ்ஷாக தானேங்கண்ணா இருக்கும் ம் ம் ம் ம் ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா இது பேமெண்ட்டு எப்படி நேரடியாக பண்ணுறதாங்கண்ணா இல்லை ஆன்லைனில் பண்ணுறதாங்கண்ணா சரி ஓகேண்ணா ஆ சரி ஓகேங்கண்ணா ஓகே நேரடியாக வந்து